நீங்கள் பஜனை பற்றி கேட்டுருக்கீங்க பஜனை வந்து இப்போ கார்த்திகை மாதம் பிறந்தா மாலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து பூஜை பண்ணுறாங்க முதல் பஸ்ட்டு வருசம் போட்டாங்கன்னால் கூப்பிட்டு சாமிங்களை வந்து அழச்சு சாமி பாதத்துக்கு மஞ்ச குங்கு கழுவி மஞ்ச குங்குமம் வச்சு பஜனை பாடி சாமிங்களை வந்து அலங்கரிச்சு நல்லா பூமாலை போட்டு நல்லா வச்சு பஜனை பாடுறாங்க அது வந்து நல்லா இருக்குது அதுக்கு வந்து கருவிகள் நல்லா டோல் வச்சு நல்லா அடிக்கிறாங்க சாமிங்க வந்து பார்க்கறத்துக்கும் கண்குள்ளே அவ்வளோ ஒரு அம்சமாக நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து மார்கழி மாசன்னா ஓம் சக்திக்கு மாலை போட்டுட்டு விரதம் இருந்து அவங்களும் வந்து நல்லா வீட்டில் நம்பளோடைய வீட்டில் நம்ம கஷ்டம் போகணும் நம்ப வந்து இந்த மாதிரி இருக்கணும் நல்லா எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா இருக்கணும் மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னிட்டு வீட்டில் பஜனை வைக்கிறாங்க அவங்களும் வந்து நல்ல சாமி பக்தர்களுக்கு வந்து நல்லா கூப்பிட்டு விருந்து போடுறாங்க நல்லா இசை வ கருவின்னால் இ சாமி அந்த இது மேளம் அந்த இது வச்சு அடிச்சு நல்லா சாமி பாட்டு போட்டு சாமிங்களை வந்து நல்லா இது போ வழி நடத்துகிறாங்க அந் அந்த வீட்டிற்கு வந்து அந்த அம்மன் வந்து நேரடியாக நம்ப வந்து பார்க்க முடியிலைனாலும் அந்த அம்மன் அந்த வீட்டில் அலங்கரிச்சு நல்லா உக்காந்திருக்கும்போது நம்ப கண்குள்ளே நேராக பார்த்தோமுன்னா அந்த அம்மனே வந்து நம்ப வீட்டில் இருக்கிற அப்படின்ற அர்த்தம் இருக்குது சாமிங்க வந்து நம்ப எதுவும் வந்து பஜனை இல்லாமல் நம்ப இல்லை இப்போ கிராமத்தில் அப்படின்னும்போது கிராமத்தில் மக்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க கூட்டு வழிபாடு நடத்துகிறாங்க இப்போ பெரிய பெரிய சிட்டிங்கள்லைன்னா மடம் இருக்குது இது இருக்குது போய் அவங்கெல்லாம் வந்து சிவன் பக்தடிகள் வந்து சிவனை இப்போ திருவண்ணாமலையை எடுத்துக்குனா மடம் இருக்குது சிவன் அடியார்கள் எல்லாம் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே மடத்தில் தங்கிக்கிறாங்க அன்னதானம் போடுறாங்க நம்ம கிராமத்தில் வந்து அந்தளவுக்கு வசதி இல்லை பஜனை ம் கூட்டு பஜனை தான் பாட முடியும் அந்த மாதிரி பஜனை பாடும்போது நம்பளை வந்து அந்த கடவுள் வந்து வழிநடத்துவார்